ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கிராமத்தில் பெரிசா ஆம்புலன்ஸ் வசதியெலாம் ஒன்றும் கிடையாது எல்லோருமே வீட்டில் சின்ன சின்ன வைத்தியம் பண்ணி தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்போதெலாம் வந்து பெரிசா வாகனம் இல்லைன்றதுனால விபத்தெலாம் ஏற்படறதுக்கு வாய்ப்பே கிடையாது சின்ன சின்ன ஜுரம் அடிக்கிறது காய்ச்சல் வரது அந்த மாதிரியான விஷயம் மட்டும் தான் இருக்கும் அதுக்கு கை மருத்துவம்னு சொல்லி வீட்டிலையே பண்ணிக்குவாங்க இப்போது கொஞ்சம் நாளாகவே வந்து வண்டியோடய வரத்து அதிகமானதினால அடிக்கடி விபத்து நடக்குது ஸோ அப்போது தான் எங்களுக்கு ஆம்புலன்ஸ்யுடைய அவார்நெஸ்னே தெரிய ஆரம்மிச்சுச்சு ஸோ ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தலைவர்கிட்ட போய் ஸ் மனு கொடுத்து அவர் பிரஷர் பண்ணி ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஒதுக்கினாங்க அது அந்த நேரத்தில் இல்லாததுக்கு இது வந்ததே பெரிசுன்ற மாதிரி ஓரளவுக்கு உதவியாக இருந்துச்சு பட் நாளாக ஆக என்ன ஆகுது மக்களோடைய தொகையும் அதிகமாகுது வாகனங்களோடய தொகையும் அதிகமாகுறதுனால ஆம்புலன்ஸோட தேவை அதிகமாக தேவைப்படுது ஒரே ஒரு ஆம்புலன்ஸாலே சமாளிக்க முடியலை நேரத்துக்கு ரெண்டு ஆக்சிடென்ட் நடக்குது இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ்ஸாக இருக்கட்டும் அந்த அது உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸாவது இருக்கட்டும் எதுவும் சுத்தமாக பத்த மாட்டேங்குது அவங்க வந்துவிட்டு ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இவங்க போறதுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வருது சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் சேர முடியலை அதே நேரத்தில் நேர காலம் ரொம்ப அதிகமாக ஆகிறதுனால காப்பாற்ற முடிஞ்ச உயிரும் காப்பாற்ர முடியாமல் போகுது அடிபட்டதையும் சீக்கிரமாக க்யூர் பண்ண முடியலை ஒன்றுன்றது ஒரு ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் திரும்பவும் நாங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டுருக்குறோம் அது சீக்கிரமாவே கிடைக்கும் கிடைச்சு உயிர் சேதத்தை போதுமான அளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது நடக்கும்